வணக்கம் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா பாரம்பரியம் ட்ரெடிஷன்ஸெலாம் நம்ப ஃபாலோ பண்ணுவோம் இப்போ மோஸ்ட்டாக இந்தியாவில் வந்து ஹிந்துஸ் இருப்பாங்க முஸ்லீம்ஸு கிறிஸ்துவர்கள் அப்புறம் புத்திஸ்ட்டு சைவர்கள் சமயர்கள் அந்த மாதிரி நிறையா கம்யூனிட்டிஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது பாரம்பரியங்களை பின்பற்றவங்கள் மதச் சார்பு நம்பிக்கைகளை வந்து நிறைய பின்பற்றுவாங்க அதே இது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தது இந்தியாவிற்கு மட்டும் இப்போ மற்ற நாட்டிலலாம் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க மற்ற நாட்டிலலாம் மோஸ்ட்டாக வந்து முஸ்லீம்ஸே நிறைய பேர் இருப்பாங்க அந்த நாட்டு மக்கள் வந்து முஸ்லீம்ஸாக இருப்பாங்க இல்லை கிறிஸ்துவர்களாக இருப்பாங்க இல்லை புத்திஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க ஆனால் இந்தியா வந்து அந்த மாதிரி கிடையாது எல்லா மதங்களையும் வந்து சமம் அப்படின்ற முறையில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று இது வரையும் இது வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ப மிகவும் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் இந்தியாவைப் பார்த்து அதே மாதிரி இப்போ மத நம்பிக்கைகள் அந்த மாதிரி கோயில்கள் நிறையா இருக்குது அப்புறம் என்னது மசூதிகள் இருக்குது சர்ச்சு நிறையா இருக்குது இதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து அலோட் தராங்க இ அந் அந்த வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் வந்து அதுக்கான தனி ஒதுக்கீடெலாம் பட்ஜட் ஒதுக்கீடெலாம் பண்ணி அதை கா நல்லா பண்ணிக்கிட்டிருக்காங்க மக்களும் வந்து அதை அந்த மதம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு சகோதரத்துவமாக வந்து நல்ல முறையில் வந்து வாழ்ந்துட்டிருக்காங்க நல்ல முறையில் வாழுற வரைக்கும் நம்ப வந்து ரொம்ப பெருமைப்படணும் இப்போ ஏதாவது நேச்சுரல் டிசாடர்ஸு இந்த மாதிரி ஏதாவது வந்துடுது அப்படின்னா இந்த இப்போ க சுனாமி அந்த மாதிரி டைமில் இல்லை இப்போது வந்து புயல் ஆகட்டும் அந்த மாதிரி டைம்லெலாம் வந்து ஒவ்வொரு மக்களும் வந்து இந்த மதம் இனம் அந்த மாதிரிலாம் பார்க்காம எல்லோரும் வந்து பாகுபாடோடு வந்து உதவி பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்கறதுக்கு மற்ற நாட்லையும் வந்து அந்த மதம் இனம் அதெலாம் வந்து நமக்கு வந்து அந்த கடைசி உயிர் நுனியில் வந்து இருக்கிறப்போலாம் வந்து நம்ப கண்ணுக்கெலாம் தெரியாது நம்ம நல்லா இருக்கிறப்ப வசதியாக இருக்கும்போது அப்போ தான் வந்துட்டு மக்களுக்கு வந்து தெரியும் அதனால் வந்து நிறைய சண்டை சச்சரவு அந்த மாதிரி வந்து ஏற்படுது மக்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எல்லா இதையும் வந்து சமமாக வந்து போற்றணும் ஓ அதே மாதிரி ஒரு நாட்லிருந்து இன்னொரு நாட்டுக்கு போனாலும் என்னடா இது இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லுக்கு விட்றாய்ங்க பார்க்கறாங்க இந்த நாட்டுக்காரங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது மக்கள் வந்து அனைவரும் சமம்னு நெனச்சு அவுங்க உடம்புலையும் ஓடுறதும் ரத்தம்தான் நம் உள்ளே ஓடுறதும் ரத்தம்தான் எல்லாம் ஒரே கலர் தான் ரெட் கலர் தான் அதனால் எல்லாம் வந்து ஈக்குவலாக மதிச்சு போற்றணும் இந்தியாவில் நான் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு நாட்டில் பிறந்ததுக்கு நான் ரொம்பவே வந்து பெருமைப்பட்றேன் அதுக்குன்னு மற்ற நாடெலாம் வந்து தரக்குறைவா நான் சொல்ல விரும்பலை மற்ற நாடுகளும் நல்ல முறையில் வந்து அவங்கவுங்க இதில் வந்து வளர்ந்துட்ருக்காங்க மற்ற நாடுகளையும் முன்னேற்றாங்க அந்த மதம் இது அந்த மாதிரி இனத்தில் இந்த மாதிரி பாகுபடாமல் வெறுப்பு காட்டாமல் இந்த மாதிரி போரெலாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஏற்படாமல் ஒவ்வொருத்தரோடு மனதுலையும் வந்து நினைக்கணும் எல்லோருமே வந்து சமமா நம்பளை மாதிரி தான் அவங்களும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க நம்பளும் கஷ்டப்படுறோம் நம்ப உதவி பண்ணணும் அவங்களும் உதவி பண்ணணும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும்ற ஒரு எண்ணம் வந்து நினைக்கணும் நம்ப இந்த உலகத்துலேருந்து போகிறப்போ எதையும் வந்து எடுத்துகிட்டு போவது கிடையாது அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாகவே பண்ணிகிட்டு போகணும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாவது இந்த உலகத்துல வந்து வெதைச்சிட்டு போகணும் அந்த எண்ணம் வந்து ஒவ்வொருத்தருக்கு மட்டும் இருந்துச்சுன்னா யாரும் வந்து இந்த மாதிரி போர் புரியறதோ மத்தவங்களை தாக்கறதோ திட்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே வந்து ந நடக்காது அதனால் நான் இந்தியாவில் இந்த மாதிரி பிறந்ததுக்கு ரொம்பவே வந்து பெருமைப்பட்றேன் தேங்க்யூ மற்ற எல்லா மக்களும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னும் நான் வேண்டிக்கிறேன் நன்றி